ஹலோ ஹோலோ ஆட்டோவா எனக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து ஆட்டோ கிடைக்குமா நான் வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும் என்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண முடியுமா ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் போதும் என்ன லொக்கேசன் அப்படினா தாம்பரம் கிட்டே தாம்பரம் வந்துடுங்களேன் தாம்பரத்துலிருந்து கொஞ்சம் என்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் கூட்டிப்போய் விட்டிருங்க நான் வந்து சீக்கிரமாக பஸ் பிடிச்சி ஊருக்கு போகணும் ஊரில் வந்து ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால நான் அங்கே சீக்கிரமே போய் ஆகணும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும் ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துடுங்களேன் வர முடியுதா பாருங்க கண்டிப்பாக அந்த டிராஃபிக்கில் வரமுடியாது தான் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சிட்டு வந்துவிட்டு ட்ரை பண்ணுங்க என்ன இடன்றது நான் மறுபடியும் சொல்கிறேன் தாம்பரம் அங்கே இருக்கிற நேரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வந்துடுங்க நேரு ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வந்தீங்கனால் வெளியே தான் இருப்பேன் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே கிடைத்தா நல்லா இருக்கும் ஒரு டென் ஃபிஃப்டின்க்குள்ளே வர்றமாதிரி பார்த்துகோங்களேன் டென் ஃபிஃப்டின் நேரம் இது இது நேரம் ஆயிடுச்சுனு எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் போயே ஆகணும் அப்படின்னு காரணத்துக்காக தான் நான் உங்களை கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொல்கிறேன் ஆட்டோ நைட்டில் கிடைக்குறது கஷ்டம் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு புரியுது கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்குறதுக்குதான் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஒரு தாம்பரத்துக்கு டென் டு டென் ஃபிஃப்டின்க்குள்ளே ஆட்டோ கிடைக்குமா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க என்னை வந்து பிக்கப் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணிணா போதும்